சூரிய குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுங்க இப்போ நம்ம அரசியல் சூரிய குடும்பத்தை நம்பிதாங்க இருக்குது அதனால் சூரியனில் எத்தனை கோள் இருக்குது என்ன ஏதுங்குறதெல்லாமே அடிக்கடி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்போது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா சூரிய குடும்பத்திலேருந்து ப்ளூட்டோனு ஒரு கோள் காணுங்கிறாங்க அது எப்படி காணாமல் போச்சுன்னு நமக்கு தெரியலைங்க அது பாருங்கள் உருண்டுகிட்டு தான் வரும் சுற்றாது அதாவது சூரியனை விட்டு முந்நூற்றறுவது ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்குதுன்றாங்க ரொம்ப தூரமாற்றோருக்குதுங்க ஆனால் அந்த கோளை காணுங்கிறாங்க